எங்கள் வீட்டில் கால்நடைகள்னா மாடு ஆடு இரண்டும் இருக்கு அதில் வந்து நாங்கள் வந்து ஆமா ஆடு குட்டி ஆடு இருக்கு புதுசாக வந்து அதுலேருந்து குட்டிகள் வந்ததுன்னா அது புதுசாக வந்ததுன்னா ஆடு ஆட்டு குட்டி வந்து நல்லா விளையாடுறத பார்க்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அது கூட நாங்களும் சேர்ந்து வெளையாடுவோம் நல்லா அப்புறம் மாடு கன்னுகுட்டி கன்னுகுட்டி இருக்கும் அந்த கன்னுகுட்டி வந்து விளையாடுது நல்லாயிருக்கும் அது நல்லாருக்கும் தூங்கும்போது நல்லாருக்கும் அதுக்கிட்டே மணிலாம் கட்டிவிடுவோம் நாங்கள் மணி கட்டி விடுவது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதுவே மாடு கிட்டே பால் கறப்போம் பால் கறந்து நிறைய பேருக்கு கொடுப்போம் குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுப்போம் அப்புறம் வந்து அது விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து ஆட்டுகுட்டிக்கு வந்து சாப்பாடு தீனிலாம் என்ன கொடுப்போன்னா எலை தழை எலை தண்ணிர் அதுமாதிரி வைப்போம் அப்புறம் வந்து ஆடு ஆட்டு குட்டிக்கு வந்து முடியெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் நல்லா சாஃப்ட்டாயிருக்கும் அதுமாதிரி கன்னுகுட்டிக்கு வந்து முடியும் அதுமாதிரி சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும்